நம்ம இந்தியா தொழில் நுட்பமாக இருக்கட்டும் கல்வி பொழுதுபோக்கு வர்த்தகம் இந்த போக்குவரத்து இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு பல பெரிய தலைவர்கள் ரொம்ப முக்கியமான பங்காற்றியிருக்காங்க இந்தியாவில் இந்தியாவோடய தலைவர்களாக இருக்கலாம் தமிழ்நாட்டோடய தலைவர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாேருமே வந்து இந்த இப்போது நம்ம இங்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழலில் எதெல்லாம் நமக்கு நல்லது அப்படின்னு படுதோ அது எல்லாத்தையுமே பண்ண அந்த தலைவர்களில் ஒரு சில தலைவர்கள் என்னை பற்றி நான் பேச விருப்பப்படுகிறேன் காமராஜர் எம்ஜிஆர் தொழிலதிபர்கள் எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிடிச்ச ஒருத்தர்ரு ரத்தன் டாட்டா இவங்க எல்லாேருமே வந்து மற்றவங்க பண்ணுலைன்னு சொல்லுலை இவங்க பண்ணி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுருக்கிற விஷயம் என்னென்னா காமராஜர் கல்வியைப் பொறுத்தவரைக்கும் ஒரு கல்வி மட்டும் தான் ஒரு நாட்டுடைய தரத்தை உலக அளவில் தெரியப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த கல்வியை தமிழ்நாட்டுக்காக இருக்கட்டும் இல்லை அவராே அவரை பின்பற்றி இந்திய அளவில் இருக்கட்டும் எடுத்துகிட்டு போகிறது எடுத்துகிட்டு போனதுக்கு மிகப்பெரிய பங்கு வகித்தது காமராஜர் தான் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கிறேன் அப்போயாவது அனுப்புங்கன்னு சொல்லி ஆரம்பித்தது அந்த கர்மவீரர் தான் ஸோ அவரு வந்து அவரோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்மளுடைய தொழில் நுட்பமாக இருக்கட்டும் போக்குவரத்து வர்த்தகத்தில் நம்ம பெரிய அளவில் வைக்கிறதுக்கு கல்வி முக்கிய காரணம் அப்படின்னால் காமராஜரும் முக்கியமான காரணமாக தான் இருப்பார் தொழிலை பொறுத்தவரைக்குமே ரத்தன் டாட்டா எப்பயுமே முதன்மையான ஆளாக இருப்பார் அவரு அவரோடைய நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை பேருமே அவரால பயன் அடைகிறாங்க அதுவும் நூறோ இருநூறோ கிடையாது பலாயிரம் பேர் அதில் வேலை செஞ்சு பயன் அடைகிறாங்க அதன் மூலிமா நமக்கு வெளிநாட்டு தொடர்பு நிறையவே வருதுங்றது நான் நம்புகிறேன்